ஹலோ ஆ கவுன்சிலர் ரம்யாங்ளா ஆ மேம் இந்த மாதிரி நான் கற்பகம் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கேன் மேம் மேம் நீங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் கவுன்சிலராக இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கிறதால் கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குங்க மேம் கொஞ்சம் இதெல்லாம் ரோடெல்லாம் எப்படி போடுறாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இதை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கு நான் உங்கள்கிட்ட ரெண்டு நாள் பயிற்சி எடுத்துக்கலாங்களா மேம் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை நான் ஒரு டூ டேஸ் சென்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போய்டுறேன்

ஆ ஓகே மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ மேம் ஆ ஓகேங்க மேம் மேம் ஆ

ஆ ஓகேங்க மேம் ஆமாம் ஆ அதான் மேம் அதான் எவ்வளோ சிமெண்ட் யூஸ் ஆகுது ஆ இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆ அதாங்க மேம் எவ்வளோ அமௌன்ட் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இந்த ப்ராஸஸ்க்கு ஆ மேம் ஆ மேம் ஆ இப்போ ஒரு ஆ ஓகேங்க மேம் இப்போ ரோடெல்லாம் போட்டீங்கன்னா திக்னஸ் எவ்வளோ இருக்கும் எல்லாமே எங்களுக்கு நோட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க இன்டென்ஷிப் மாதிரி போ சொல்லி ஆ மேம் இன்டென்ஷிப் மாதிரி போய்ட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் நம்மதும் கிருஷ்ணகிரி தான் மேம் நானும் கிருஷ்ணகிரி தான் இந்த மாதிரி அப்பா சொன்னார் கவுன்சிலர் நீங்கள் இருக்கிங்கன்ட்டு ஆ அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் வரலான்ட்டு மேம் ஆ ஓகேங்க மேம்